பொதுவாக கடலூர் மாவட்டத்தில் கலை வடிவங்களில் என்னென்னா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னால் பானை செய்தல் பானை செய்கிறதுன்றது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மண் செம்மண்ணுகளில் செம்மண்ணை நல்லா ஊற வச்சு அதை வந்து தண்ணி சுண்ணாம்பு சுண்ணாம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா புளிக்க வச்சுவிடுவாங்க புளிக்க வைச்சா தான் நமக்கு தேவையான வடிவம் வரும் அது முன்னாடி நாளே ஊற வச்சு நல்லா குழப்பி சேறு மாதிரி குழப்பி சுண்ணாம்பெல்லாம் தூவி அதை இன்னும் ஒருசில பொருளெல்லாம் சேர்த்துடுவாங்க சேர்த்துட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னால் நல்லா ஊற வச்சு நல்லா புளித்த வாசம் வரும் அதை எடுத்து மோர்ந்து பார்த்தா புளித்த வாசம் வரும் அதை மோர்ந்த பிறகு திரும்ப வந்து பானை செய்கின்ற பானை செய்கிறதுக்கு ஒரு கட்டையால் செய்யப்பட்ட ஒரு கருவி இருக்கும் அதில் ஊற்றி அதை அப்படியே கை கையாலேயே உருட்டுவாங்க உருட்டும்போது அந்த பானை வடிவம் பானை வடிவம்னால் பானை வடிவம் உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அதுக்கான வடிவங்களும் வந்துவிடும் அது மாதிரி முறம் முறம் கை முறம் கை முறம் எப்படி பின்னுவாங்கன்னால் மூங்கில் இருக்குது மூங்கில் இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு சில தைலம் தைலம் குச்சிகள் இருக்குது அதெல்லாம் வச்சு பின்னுவாங்க அது எப்படி பின்னுறாங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய்விட்டு அந்த மூங்கிலை வெட்டிவிட்டு வந்து அதில் இருக்கிற முள்ளையெல்லாம் செதுக்கிட்டு அதில் அந்த மூங்கிலை வந்து ரெண்டாக பிளந்துடுவாங்க அந்த மூங்கில் கழியை ரெண்டாக பிளந்து அதை செத்திட்டு திரும்ப பிளாச் பிளாச்சாக எடுப்பாங்க அந்த முறத்துல இருக்கிற சைஸ்சுக்கு தகுந்தமாதிரி வெட்டி கரெட் பண்ணி ஒன்று ஒன்றா பின்ன ஆரமிச்சுடுவாங்க பின்ன ஆரமிச்சு அந்த தொழிலுக்கு தேவையான முறங்கல்லாம் செஞ்சுட்டு வராங்க அந்த அந்த இந்த இந்த கலைகள் எல்லாம் அடுத்த முறைக்கு எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க கொழந்தைகள வச்சு அவங்கள் அவங்கள் வளரும்போது அந்த அந்த தொழிலில் வந்து கற்றுக் கொடுத்துடுறாங்க இப்போது இப்போது ஒரு முறம் பின்னுறவங்க இருக்காங்கன்னால் அவங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தொழிலை இப்போவே கற்றுக்குங்க இந்த தொழிலில் வந்து கை கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள் கவலை என்ற ஒன்றை ஒத்துக்கொள் என்ற மாதிரி சொல்லி நீ ஒரு தொழிலை கற்றுக்கோ நீ படித்து முன்னேறி போனாலும் இந்த தொழில் ஒன்று இருந்ததுனால் இந்த தொழிலை வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டே போகலாம் அப்படின்றமாதிரி நம்ம கலையை விடக்கூடாது நம்ம கலை அழிஞ்சுடுச்சினா இந்த இப்படி ஒரு கலை இருந்துதான் தெரியவே தெரியாதுங்ற மாதிரி ஊக்குவித்து அவர்களுக்கு எல்லாம் கலையை சொல்லிக்கொடுத்தே வளர்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க